வீட்டில் விவசாயம் பண்ணுறவங்க எல்லார் வீட்லையுமே விலங்குங்க வந்து எல்லாமே இருக்கும் அதுலையுமே இந்த மாடு ஆடு கோழி நாய் அது மாதிரி எல்லா விலங்குமே இருக்கும் அந்த விலங்குலேந்து எப்படி பணம் சம்பாரிக்கிறதுன்னா ஆடு வந்து ஆட்டோட எருவு மாட்டோட எருவு கோழி எச்சம் எல்லாத்தையுமே விவசாய பயன்பாட்டுக்காண்டி பயன்படுத்தலாம் மாட்டுக்கிட்டேந்து பால் எடுக்கலாம் ஒரு நாலு மாடு வச்சுருந்தோன்னா நாலு மாடு வச்சுருந்தோன்னா நாலு மாட்டோட பால் வந்து ஒரு லிட்ரு இருபத்தாறுவாய்க்கோ என்னமோ விற்கிறாங்க இருபத்தாறுவாய்க்கி விக்கிறப்போ நாலு ஒரு மாடு வந்து அஞ்சு லிட்ரு கறக்குது அப்டிங்கிறப்போ லாபம் தான் மாட்டுக்கு வைக்கலு த வைக்கலுக்கு காசு சொந்தமாக வயல் வச்சுருக்கவங்க வயலில் அவங்களோட அறுவடை பண்ணி அந்த வைக்கல எடுத்துப்பாங்க மாடு ஆடு ஆட்டுக்கும் தீனி தேவை இல்லை வயல் நம்ம வயல்ல அவங்கவுங்க வயலில் விட்டாங்கன்னா இதெல்லாம் ப்ராஃபிட் வருது பணம் போடவே தேவயில்லை இதெல்லாம் வாங்கி ஒரு தாட்டி வாங்கி வச்சுட்டோன்னா அது தான் நமக்கு சோறு போட போது இதுமாதிரி ஆடு வாங்கி வச்சாலோ மாடு வாங்கி வச்சாலோ கோழி வாங்கி வச்சாலோ கோழிக்கிட்டேந்து முட்டை கிடைக்குது ஒரு முட்டை நாட்டுக்கோழி முட்டை பத்துரூவா சொல்லுறாங்க ஒரு ஒரு கோழி வந்து கிட்டத்தட்ட இருபது முட்டை இருபது முட்டை முப்பது முட்டை போடும் முந்நூறுரூவா ஆச்சு ஒரு பண்ண மாதிரி பண்ணைல வந்து நிறையா கோழி வளக்குறாங்க அவங்களுக்குலாம் நாளைக்கு நூற்றம்பதுலேந்து இரநூறு முட்டை கிட்ட கிடைக்கும் அவங்களுக்குலாம் ரெண்டாயரரூவா அந்தமாதிரி காசு கிடைக்கும் ஆடு வளர்க்குறவங்க ஆடு குட்டியை விற்பாங்க கொடி ஆடு கொடி ஆடு வந்து ஒரு ரேட்டு வந்து எட்டாயரூவா வரும் எட்டாயரூவா பன்னெண்டாயரூவா வரும் கோழி ரேட்டும் அதிகம் சேவல் அதுமாரியெல்லாம் மாடு மாடு விற்றாலும் ஒரு மாடு கன்று விற்றாலே இருபத்தாறாய இருபத்தஞ்சாயரூவாய்கிட்ட போவும் அந்த மாட்டோட எருவு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வயலில் ஒரு யூனிட் கொட்டுனோனா எட்நூறுரூவா தொள்ளாயரூவாய்கிட்ட சம்பாதிக்கலாம் மாட்டுட்டேந்து வேஸ்ட்டும் கிடையாது அது அப்படியே கொண்டுபோய் வச்சால் அது எருவு தான் விவசாயம் பயன்பாட்டுக்காண்டி பயன்படுத்திக்கலாம் அந்த காலத்துலலாம் மாடை வச்சு தான் எருவு ஓட் ஏரு ஓட்டுனாங்க இப்ப தான் டீசல் இப்போ அந்த டீசல் காசலாம்விட இப்போ இப்போ கூட மாடை வச்சு ஏரு ஓட்டுற ஆளுலாம் இருக்காங்க அதெலாம் ரொம்ப ரேர் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் இப்போலாம் அந்தளவுக்கு திறம இல்லை அந்த அளவுக்குலாம் பண்ணுறதுக்கு யாருக்கும் சக்தியும் இல்லை வெயிலில் நின்று பண்ணுறக்கு எல்லாம் உட்காந்து ட்ராக்ட்ரு டெக்னாலஜி வளர்க்குறேன்னு சொல்லிகிட்டு பொல்யூஷன் தான் அந்த ட்ராக்ட்ரு ஓட்டுறதுனால அந்த ட்ராக்டர்லேந்து எவ்வளோ ஸ்மோக் வரு வெளியே வரும் ஆயில்லேந்து இன்ஜின்லேந்து ஆனால் அந்த ஏறு ஓட்டுனாங்கன்னா ஏறு ஓட்டுறது ஓட்றாச்சும் உடல் வலிமையாக இருக்கும் மாட்டுக்கும் வேலை கொடுத்தமாட்டு இருக்கும் மாட்டுக்கிட்டேந்து நம்ம பெனிஃபிட் அடைஞ்ச மாதிரியும் இருக்கும் மாட்டுக்கிட்டேந்து பால் கிடைக்கும் பால்லேந்து தயிர் தயிர் வெண்ணையாவும் வெண்ண நெய் ஆவும் அந்தமாதிரி பஞ்சகாவியமும் கிடைக்கும் இது மாரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் கோழி கோழிகிட்டேந்து முட்டை கிடைக்கிது ஆடு கிட்டேந்து ஆட்டு பால் சில வைத்தியம் உருவாக்குறாங்க முயல் வளர்த்தாங்கன்னா முயல் ரத்தத்தை வச்சு வெள்ளை நரம் முடி முடி வந்து சுத்தப்படுத்துவாங்க இது மாரி நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் நாய் குட்டி வந்து நாய் நாயெல்லாம் இப்போ எக்ஸ்ப்போர்ட் எக்ஸ்ப்போர்ட் ப்ரீடிங் தான் இப்போ அதிகமாக சேல்ஸ் ஆவுது இப்போ ஃபாரின் நாய்ங்கள்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மன் ஷெப்பேடு லேபர் டாக் டாபர் மேன் அதுமாரி அமெரிக்கன் டாபர் அமெரிக்கன் பிக்புல் சிஸ்ஸு பொமேரியன் இந்தமாதிரி நாய்லாம் ப்ரீட் பண்ணி விற்றாங்கன்னா ஒரு நாய் கிட்டத்தட்ட பொமேரியன் மட்டும் தான் ரெண்டாயரூவா மூவாயிரம் இப்போ மற்ற நாய்லாம் ரொம்ப காசு ஜாஸ்தி ஒரு நாய் வாங்கி அதுக்கும் செலவு பண்ண இது இல்லை செலவு பண்ண தேவையில்ல ஏன்னா வீட்ல அரிசி இருக்கும் நம்ப சாப்பிடுறத அதுக்கு கொஞ்சம் போடுவாங்க எல்லாம் ஒரு தாட்டி வாங்கி வைக்கிறது தான் எட்டாயரூவா கொடுத்து வாங்கி வச்சாங்கன்னா அந்த நாய் ஒரு நாய் இப்போ எட்டு குட்டி போட்டால் அவங்களுக்கு எண்பதாயிரம் வரைக்கும் சம்பாரிச்சு கொடுக்கும் எல்லாமே மாடு விற்றாங்கன்னா ஒரு மாடு ஆடு விற்றாங்கன்னா ஆட்டுலேந்து காசு வரும் ஆடில் ஆடு எருவு மாட்டு எருவு கோழி எச்சம் எல்லாமே எருவு தான் விவசாயத்துக்கு தான் எல்லாம் பயன்பாடு ஆடை வச்சு களைக்கொல்லி இது களைலாம் எடுக்குறாங்கல்ல அது மாரி எடுக்க தேவையில்ல ஆடு கோழி கோழி விட்டா களையை அதுவே எடுத்துரும் இப்போ கொல்லை வச்சுருந்தாங்கன்னா கொல்லையில் விட்ருவாங்க கோழி முட்டை சாப் கோழி முட்டை அவங்களுக்கு தேவையானதை அவங்களே உற்பத்தி பண்ணிப்பாங்க வீட்டுக்கு பால் தினசரி கிடச்சிரும் அது வாங்க தேவையில்ல அவங்க பொழுதுபோக்கான க இதுவும் இருக்கும் இந்தமாதிரிலாம் வருமானம் ஈட்டலாம் விலங்குகளை வச்சு